இதைப் பற்றி நான் என்ன சொல்கிறனா எங்கள் அப்பா விவசாயி தான் நான் ஆனால் அடுத்து வந்து வெளியே எங்கேயாவது போயிடுவேன் ஏன்னா விவசாயத்தோடய கஷ்டம் விவசாயி என்ன கஷ்டப்பட்றாங்கனு விவசாயி கூட இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த ரீஷன்னால் ஏன்னா இப்போ எங்கள் அப்பா வந்து ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணினா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரோ அதைவிட அதிகமாக வந்தால் பரவாயில்ல அதே அளவு தான் வரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால வந்து இப்போ அதிகமாக வந்து விவசாயம் யாரும் ஒழுங்கா பண்ணுறதில்ல